சார் நீங்கள் மல்ட்டி கார் பிராண்டு கம்பெனிங்களா சரிங்க இப்போது நம்மளுது நெக்ஸன் காரு டாடா நெக்ஸன் காரு இருக்குதுங்களா நம்மக்கிட்டே அது என்ன ப்ரைஸ் வருதுங்க மூணு மாடல் இருக்கா ஆ சார் இஎம்ஐ ஃபெசிலிட்டிலாம் எப்படிங்க பண்ணிக்கலாம்ங்களா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்ங்க உங்களுதுலேயே பண்ணிக்கலாம்ங்களா சரி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்ங்க ம் ஆ எவ்வளோ அதாவது நம்ம இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ கட்டுறோமோ அது அது கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஓகே இப்போ மூணு மாடல் இருக்குதுங்கிறீங்க மூணு மாடலும் ஒரே ப்ரைஸ் தானா இல்லை வெவ்வேறு ப்ரைஸில் இருக்குதுங்களா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் மாறி என்ன என்ன மாறும் என்ன மாறும்ங்க அதில் என்ன என்ன அதில் பெனிஃபிட் இருக்கும் ஒவ்வொரு கார்லேயும்

இல்லை கொஞ்சம் நான் கொஞ்சம் லாங்கில் தான் இருக்கேன்ங்க சரி ஓகே இல்லை வந்தாக்கா கையோடு எடுத்துட்டு வரணும் அதுக்கு தான் பார்க்குறேங்க ஆ வந்தால் நேரில் வந்தால் என்ன வந்துவிட்டுனா வந்துவிட்டு அப்புறம் மறுபடியும் இல்லை செட்டாகலை பிடிக்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்பி வரக்கூடாது இல்லைங்க ஆ எல்லா ஃபெசிலிட்டி எல்லாம் இன்ஷுரன்ஸ் எல்லாம் எத்தனை மாதம் போட்டு எத்தனை வருஷத்துக்கு போட்டு தருவீங்க அஞ்சு வருஷங்களா காருக்கு அஞ்சி அஞ்சு வருஷமா ஆ சரி ஓகேங்க